ஹலோ மீனா டைலரா நான் இந்த பார்வதின்ற சட்டை துணி தைக்க கொடுத்தம்ல இப்போ எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு இந்த ஒரு கை ஒரு சட்டை எடுத்திருக்கோம் இந்த எம் இன்ஷியலில் எம்முன்னு நம்பரில் சட்டைத்துணி அது எடுத்திருக்கோம் எம்முங்கிற நம்பரில் சட்டை எடுத்துவிட்டோம் அது கொஞ்சம் பெரிசா இருக்குது கொஞ்சம் வெட்டி தச்சு கொடுத்துடுவீங்களா ஆ இந்த சேலையை சுடிதார் இருக்குதுக்கா சுடிதாரும் தச்சு கொடுத்துருவீங்களா ஆ சரி எவ்வளோ ஆ இல்லை சேலையில்தான்க்கா தச்சு கொடுக்கணும் எவ்வளோக்கா ஐந்நூறுபாயா வீட்டுக்காரர்களுக்கு அந்த சட்டை வெட்டி தைக்கறதுக்கு எவ்வளோ ஆகும் ம் நானூறுபாயா கடை எங்கே இருக்குதுக்கா உங்கள் கடை அப்படியா கடையில் எப்போ திறப்பீங்க கடை எட்டு ஒன்போது மணிக்குள்ளே எப்போது கடையை பூட்டுவீங்க இன்றைக்கு கொடுத்தா என்றைக்கு தச்சு தருவீங்க அப்படியா சரிக்கா மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ சொல்வீங்க சரிக்கா கொஞ்சம் ரேட்டு குறைக்க மாட்டீங்களா இந்த ஆரி ஒர்க் போடுவீங்களா ஆ சரிக்கா ஆரி ஒர்க் எவ்வளோ சொல்வீங்க ஒரு இரநூறுவா ஆகுமா சரிக்கா நாளைக்கு வரட்டாக்கா நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க வரேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்கா ஆ சரி இந்த வீட்டுக்காரவங்களோடய வீட்டுக்காரங்களோடய சட்டையும் அந்த சேலையும் எடுத்தாரேன் தச்சு கொடுத்துருங்க

ஆ சரிக்கா அது என்னது நம் இதுவும் உங்கள் நம்பராக்கா ஆமாம் இந்த சின்னப்பிள்ளைக்கு நாலு மாசத்தில் பிள்ளைக்கு கௌன் எடுக்கணும் கௌன் அடிக்கணும் கடையில் தான் அது எவ்வளவு சொல்வீங்க அடிக்கணும் ஆ சரிக்கா அதுக்கு எவ்வளோ சொல்லுவீங்க அது ஒரு நூற்றம்பது ரூபாயா ஆ சரிக்கா நாளைக்கு வரேன் வைக்கேறேன் நாளைக்கு வரேன் வைக்கேறேன் ஆ சரிக்கா தேங்க்ஸ்க்கா